குடிமக்களை பாதுகாத்து சமூகத்தில் அமைதிக்காக்க சட்ட அமைப்பில் என்ன முன்னேற்றங்கள் தேவை நிறைய முன்னேற்றங்கள் தேவை குடிமக்களை பாதுகாக்கிறது மொதலில் ஒரு வீடு இது எல்லாத்துக்குமே கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது சில பேர்த்துக்கு மட்டும் தான் அது கிடைக்கிது அப்போது இப்போ வந்து சட்டத்தில் இது கொண்டு வராங்க இப்போ மக்களுக்கு வந்துவிட்டு சலுகை ஏதா கொண்டு வராங்கன்னா அது எல்லாருக்குமே கிடைக்கும் ஏனால் ச கிடையவே கிடையாது சில பேர்த்துக்கு மட்டும் தான் அது கிடைக்கிது சில பேர்த்துக்கு ஏன் கிடைக்கல ஏனால் வர வழிலையே அது எல்லாத்தையும் கொள்ள அடிச்சிடறாங்க மக்களுக்கு அது போய் சேரவே மாட்டேக்கிது அது அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்றதும் நமக்கு தெரியலை நாட்டில் முன்னே அதிகமாக நடக்கக்கூடிய குற்றம் அப்படின்னா நிறைய இருக்குது திருட்டு கொள்ளை பாலியல் பாலியல் வன்கொடுமையெலாம் இங்கே எங்கே பார்த்தாலும் நடந்துகிட்டு தான் இருக்குது திரும்பின எடோமெலாம் அதுதான் நடக்குது ஆனால் அதைப் பற்றி யாரும் கண்டுக்கிறது கிடையாது சட்டம் அதுக்கான கிடையவே கிடையாது நிறைய சட்டங்கள் இருக்குது ஆனால் அதை யாரும் உபயோகிக்கிறது கிடையாது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது சுத்தமாக இப்போ நடக்குதுன்னால் அவனை தூக்கி ஒன்றும் பண்றதில்லை சொல்றாங்க பெரிசா இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோன்னு பட் ஆனால் அது நடக்கிறது கிடையவே கிடையாது பணம் பணன்றது எல்லா இடத்துலையுமே இப்போ யூஸ் ஆயிகிட்டு தான் இருக்குது நான் எனக்கு பேர்ஸ்னலாக நினைக்கிறதுன்னா இது எல்லாமே வந்து சும்மா ஒரு கண் துடைப்பு தான் நிறைய இடங்கள்ல பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்ருக்கு அதுக்கான முயற்சி எடுக்கறாங்களா சட்டம் மூலயுமா அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கிதான்னு கேட்டால் கிடையாது இப்போது நம்ம எடுத்துக்கிட்டோன்னால் ஸ்டெர்லைட் பிரச்சனை நடந்துதே ரெண்டு பேர் குடும்பத்தை சாத்தான்குளம் அதுக்கு ஒன்றுமே நடக்கவே இல்லையே இன்னைக்கி வரையும் கேஸ் போயிகிட்டு தான் இருக்குது ஒன்றுமே நடக்கலை அதிகாரிகள் இன்னும் சுதந்திரமாக தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஒழுங்கான இதுவும் நடக்கிறது கிடையாது அது எப்படி சமாளிக்கணுன்னால் எனக்கு அதைப்பத்தி எப்படின்னு சொல்ல தெரியலை